இந்தியாவில் கட்சியெல்லாம் நிறையா கட்சி இருக்கு ஏடிஎம்கே கட்சி இருக்கு டிஎம்கே கட்சி இருக்கு பாஜக இருக்கு சூரியன் இருக்கு இப்போ வந்து டிஎம் ஏடிஎம்கேன்னா இப்ப அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா நிறைய உணவு இதெல்லாம் பண்ணாங்க அம்மா உணவகம்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து எடப்பாடி பழைய பழனிச்சாமி வந்து அவங்க வந்து நிர்வாகம் ஏற்றுட்டு இருக்காங்க அம்மாவோட இதை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க நான் நாங்கள் எப்போவுமே சொல்லணும்னா இப்போ வந்து அப்போ விட இப்போ சொல்லணும்னா இப்போ டிஎம்கே தான் இப்போ டிஎம்கேவில மு க ஸ்டாலின் அவங்க செய்யறாங்க அந்த தொ இது கருணாநிதிக்கு அப்புறம் அவங்க செஞ்சிகிட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப எல்லாருக்கும் உதவி செய்யறாங்க இப்போ ஏழை இப்போ ஏழைங்களுக்கெல்லாம் படிப்பு விஷயத்துல அதுக்கப்புறம் வண் பஸ்ஸு இலவசமாக விட்டுருக்காங்க பொம் லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப வசதி பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் எ ரேஷனில் ம பொங்கல் ஆனால் எல்லாருக்கும் உதவி செய்யறாங்க க பணம் கொடுக்குறாங்க யார் கொடுப்பாங்க சொல்லுங்கள் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ஆயிர ஆயர்ரூபான்னு யார் சும்மா கொடுப்பாங்களா அவங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க பரவாயில்லை இப்ப